நான் வந்து ஒரு செல்ஃபோனை வாங்கினேங்க அந்த செல்ஃபோனில் நான் வந்து நார்மலாக தான் பேசுவேன் என்னோடய தேவைக்குத் தான் யூஸ் பண்ணுவேன் ஆனால் எங்கள் பேர பையன் வந்து என்ன பண்ணுறான் எடுத்துக்கின்னு அந்த செல் இல்லாமல் விடவே மாட்டேறான் அவன் வந்து இதை இதை பார்த்துக்கின்னே இருக்கிறான் விட்டா அப்படி பிடுங்குனா அழுவுகிறான் அந்த கண் வந்து அவனுக்கு ரொம்ப ஒரு சின்ன வயசில் அது கண்ணை வெளிச்சமாக பார்க்கறத்னால கொஞ்சம் பவர் கட்டாகுது அது ரெண்டாவது இந்த அதை வந்து என்ன சொல்லான்னால் கதிர்வீச்சுகள்லாம் அந்த சின்ன வயசில் போட்டீங்கன்னால் அவனுக்கு வந்து கொஞ்சம் அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் எஃபெக்ட் ஆகும் அந்த இதில் செல்ஃபோனில் வர அந்த கதிர்வீச்சுகள் மூலிமாதான அது வருது அதெல்லாம் இதாகவும் இருபத்தி நாலு நேரமும் இந்த செல்லை நோண்டுறதால அவன் வந்து அது படிப்பில் நாலேஜு கெட்டுப்போது அப்பா அம்மா அந்த பாசம்லாம் கொறைஞ்சி போகுது அவன் வந்து என்ன பண்றான்னால் அதேதான் சாப்பாடு பசிக்கு இல்லை சாப்பாடு கூட வேணான்றான் செல்லை தான் பார்க்குறான் இந்த செல்லில் வந்து இன்னும் கேட்டால் தேவையில்லாமல் இந்த காமெடி அப்புறம் டிக்டாக்கு அதேதான் பார்க்குறான் பயனுள்ள செய்தி எதுவும் பார்க்கறதில்ல இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம வந்து அதை என்ன பண்ணும்னால் இப்போ ஒரு முடிஞ்சளவுக்கு அதை குழந்தைங்களுக்குத் தெரியாமல் இல்லை அவங்கள அந்த கொஞ்சம் திட்டமாக வச்சுக்கிங்க அழுகுறான் அப்படின்னா ஃபோ ஃபோனை கொடுத்து கொடுத்து பண்ணாதீங்க அது பழக்கப்படுத்த பழக்கப்படுத்த ஒரு அடிட் மாதிரி ஆகி அந்த ஒரு நிறைய விளையாட்டுங்க அதனால் இந்த என்னமோ சொல்கிறாங்க அது என்னது ஆன்லைன் விளையாடலாம் விளையாட உள்ளே போய் மைண்ட் செட் ஆகி ரொம்ப கெட்டுப்போகுது பசங்க அதனால் இந்த இதுமாதிரி செய்திலாம் நிறைய நமக்கு வரதுக்கு காதுக்குக் கேட்குறோம் குழந்தைங்களாம் முடிஞ்சளவுக்கு படிப்பு கவனத்தை செலுத்தி செல்ஃபோனை கொஞ்சம் அவங்கள்ட கொடுக்கா கொடுங்க கொடுக்காதீங்க அப்படி இருந்தால் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும்